இப்போ வந்து யூடியூப்ல வந்து கேக் செய்யிறதைப்பத்தி நிறையா சொல்லியிருக்காங்க நானும் பார்த்துருக்கன் அதை வச்சு நானே இப்போ ட்ரை பண்ணியிருக்கன் நிறைய பசங்களுக்கும் கேக் செஞ்சு கொடுத்துருக்கன் இப்போ கிறிஸ்மஸ் வருதில்லயா அதனால் நானும் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துருக்கன் இப்போ டீவி சேனல் பார்த்திங்கன்னா சன் டீவியில வந்து வந்து சண்டேனா சமையல் நிகழ்ச்சி போடுவாங்க அது நாங்கள் எல்லாமே எங்கள் ஃபேம்லியே பார்ப்போம் அதில் வந்து இறால் குழம்பு மீன் வறுவல் அப்புறம் நிறைய போடுறாங்க நிறையா சமையல் நிகழ்ச்சி போடுறாங்க அதெலான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் பார்த்துருக்கோம் நாங்களும் அந்தமாரி ட்ரை பண்ணியிருக்கோம் அந்தமாரி சேனல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து அப்புறம் கேக் செய்கிறது இன்னும் வேற நிறைய சொல்லியிருக்காங்க யூடூப் சேனல்ல அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போ இந்த குக் வித் கோமாளி விஜய் டீவியில வந்து குக் வித் கோமாளி ஓடும் அதில் அந்த புரோகிராமும் பார்த்துருக்கோம் அதுலேயும் நிறைய சொல்லியிருக்காங்க சமையல் செய்கிறதப் பற்றி கேக் வேற நிறைய சொல்லியிருக்காங்க அதெலாம் எங்குளுக்கு ரொம்ப பிடிக்கும் கேக் செய்கிறது எல்லா சமையலும் ரொம்ப பிடிக்கும் அப்புறோம்